இப்போ வந்து நாங்கள் இருக்கிறது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து எதுவும் நம்மளுக்கு தேவையாக இருந்தாலோ முக்கியமானது கிடைக்காதப்பா அதனால் நாம் இந்த மாதிரி கோயம்புத்தூர் இப்படித்தான் போயாகணும் போனால்தான் நம்மளுக்கு என்ன ஒரு பொருள் வேணுமோ என்ன ஒரு இது வேணுமாே துணிமணி வேணுமாே ஒரு பண்டிகை வந்தது ஒரு கல்யாணம் போகணும் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல துணிமணி வேணுன்னால் அங்கே தான் போயாகணும் ஒரு பொருள் ஏதாவது வாங்கணும் இந்த மாதிரி ஒரு பேனு ஒரு மிக்ஸி ஏதாவது ஒன்று வாங்கணும் அதுக்கு அங்கே தான் போயாகணும் முக்கியமான பொருள் ஏதாவது வாங்கணுன்னா அங்கேதான் நம்ம போயாகணும் அதுவும் இல்லாமல் நம்ம யாராவது சொந்தக்காரங்கள் இருந்தாங்கனாலும் நம்ம அங்கே தான் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது ஒரு விசேஷம் ஒரு கல்யாணம் காட்சி இந்த மாதிரி எல்லாம் வரும் அதுக்கெல்லாம் நம்ம அங்கே போய்தான் ஆகணுமாயிருக்குது நம்ம ஊரில் வந்து இந்த கிராமத்தில் வந்து எதுவும் அவ்வளோவான ஒரு சவுகரியும் இல்லை எல்லாத்துக்குமே நம்ம அங்கே போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது அதனால் தான் நம்ம முக்கியமாக கோயம்புத்தூர் பக்கம் போகிறோம்